இப்போ வந்து பெட்ரோல் வெலை ஏறினாலே பைக்கர்ஸ்க்குலாம் ஒரு தலைவலி தான் பைக்கர்ஸ் வந்து இப்போ ஃப்யூவல் வெலை ஏறினாலே நம்ம ட்ரிப்பில் பாதி செலவு பண்ணுறது ஃப்யூவலுக்கு தான் ஃப்யூவல் அதுக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக பார்த்தா பேட்ரி ஆனால் பேட்ரி பைக்கை வைச்சி சார்ஜ் பண்ணி நம்ம லாங் ட்ரைவோ எதுவும் பண்ண முடியாது ஹில்ஸும் ஏற முடியாது ஸோ வந்து பேட் இப்போது வந்து சிஎன்ஜி வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் சிஎன்ஜி அதாவது நீங்கள் சொல்கிற காசு மா காற்று மாசுப்படுத்தல் பொல்யூஷனுக்கு ஏர் பொல்யூஷனுக்கு வந்து கண்டிப்பாக எரிபொருள் அதிகமாக யூஸ் பண்ணிணா ஏர் பொல்யூஷனை கண்டிப்பா அவங்க வெயிக்கள்லேருந்து கண்டிப்பாக வரும் அதுக்கு அதுக்கு இப்போ லிமிடெட்டு அவ் மேனுஃபேக்சரில் வந்து லிமிடெட்டு அந்த ஏர் பொல்யூஷன் வந்து லிமிடெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று ஆர்டிஓலேருந்து நம்ம வாங்குறோம் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு பொல்யூஷன் டெஸ்ட்டிங் சென்டர்லேருந்து நம்ம அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வெச்சுக்கலாம் ஹில் ஸ்டேஷனில் அதுவும் பசுமையாக இருக்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது அது நம்ப நம்ம வண்டியோடய பொல்யூஷனை வந்து லிமிடெட்டாக இருக்கானு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அந்த சர்ட்டிஃபிகேட்டை எடுத்து வைச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் சிஎன்ஜி கேஸ் வைச்சு இப்போ புதுசாக வந்து வெயிக்கள் விட்ருக்காங்க அது கண்டிப்பாக வந்து ஏர் பொல்யூஷன் காசஸ் வராது சிஎன்ஜி வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் அது ஃபெயிலியர் ஆகுதா சக்ஸஸ் ஆகுதா பார்த்துட்டு அந்த வண்டி சூஸ் பண்ணி அந்த வண்டி வந்து ரெகுலராக நம்ப யூஸ் பண்ணலாம் பட் அதுவும் வந்து நல்ல மைலேஜ் தரும் நமக்கு வந்து பெட்ரோலோடு அது கொஞ்சம் நமக்கு வந்து செலவு கம்மி தான் பெட்ரோல் வந்து லிட்ருக்கு தேர்ட்டி கிலோ மீட்டர்ஸ் கொடுக்குன்னா சிஎன்ஜி வந்து கண்டிப்பாக லிட்ருக்கு செவன்ட்டி கிலோ மீட்டர்ஸ் கொடுக்கும் செவன்ட்டி செவன்ட்டி கிலோ மீட்டர் கொடுக்கும் அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் தான் ஸோ வந்து ஃப்யூச்சரில் எல்லா கா பைக்கு கம்பெனிலையும் சிஎன்ஜி விட்டால் நமக்கு வந்து நல்லது தான் ஃப்யூவல்லேருந்து மாறிக்கலாம் ஃப்யூவல் வந்து கண்டிப்பாக வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்குது வெலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நம்ப ட்ராவல் பண்றோன்னாலே அதுல வந்து ஒரு ஃபார்ட்டி பேர்சன்டேஜ் காஸ்ட்டு ஃப்யூவலுக்கு தான் போகும் வேஸ்ட்டாக ஆனால் வேறு வழி இல்லை அதில் தான் வந்து எல்லா ஹேப்பினஸ்ஸும் இருக்குது ட்ராவலில் தானாக இவ்வளோ காஸ்ட் நம்ம பயன்படுத்துறதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு தோணும்